மதம் என்பது இந்த இந்திய திருநாட்டின் இதுவே பலமான ஒரு விஷயம் இந்த நாட்டில் பலவிதமான மதங்கள் உள்ளது அவுங்கவங்களுடைய கலாச்சாரமாக உள்ளது இங்கு மதம் எப்படி மக்களை இணைக்கிறது என்பது இப்போது வெவ்வேறு மதக்காரர்கள் மற்ற மதக்காரர்களிடைய கலாச்சாரங்களில் கலந்துக்கொள்வதும் இவங்க அங்கே போய் கலந்து கொள்வதும் இந்தப் பண்டிகைகளில் இவங்க பிரியாணி அவங்களுக்கு கொடுக்குறதும் தீபாவளினுடைய ஸ்வீட்டுகள் அவங்க கொடுக்குறதும் இந்தமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கல் வாங்கல் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் இவங்க வாங்கிக்கிறதும் இவங்களுடையத அவங்க கொடுக்குறதும் இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் மத மதத்திற்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது இந்தமாதிரி சந்தர்ப்பத்தை அரசாங்கம் ஊக்க வைக்க வேண்டும் ஊக்க சமூக சமூகத்தில் ஒவ்வொரு மத மதத்துடைய கலாச்சாரங்கள் ஒன்றின் ஒன் ஒன்றன்பின் ஒன்றாக அவங்க இவங்கள எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது இவங்க அவங்கள ஏற்றுக்கொள்வது இந்தமாதிரி கலாச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய சமயத்தில் இந்த ஒற்றுமைகள் மத ஒற்றுமைகள் வந்து ஏற்படுகின்றது